இப்போல்லாம் முதலுக்குலாம் காட்டு வேலைதான் இருந்தது வேறு வேலையெல்லாம் எதுவுமில்ல இப்போ வந்து இப்போ பத்து இருபது வருஷமா மில்லு நூலு மில்லு ஆரம்பிச்சுட்டாங்க சனோம் இப்போல்லாம் வயிசானவங்கெல்லாங்கூட போனால் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு மில்லுக்கு வெளில கிளப்பிட்டாங்க காட்டு வேலைக்கெல்லாம்கூட ஆள் சிக்கிறதுல்ல மில்லு போனால் நல்ல வருமான இருக்குதுன்னு எல்லாமே நிறையா பேர் இப்போ மில்லுக்கு தான் போகிறாங்க நூலு மில்லுக்கு அப்புறம் இங்கேல்லாம் சந்தையும் போட்டாங்கள வியபாரம் ஆகுதுன்னு சந்தையும் போட்டாங்க மளிகை கடை நிறைய ஆயிருச்சு நல்ல வியாபாரமும் நல்லா பண்ணுறாங்கோ அதனால காய் கறியெல்லாம் வந்து வேலைக்கு போறையில போய் காய் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க நல்லா வருமானருக்குது எல்லாம் ப பரவாயில்ல அதெலாம் நல்ல ஒரு சம்பாரிக்கிறதுதம்மும் மில்லுக்கு போய் வயிசான டிக்கெட்டுல்லாம் கூட போய் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்கோ பரவாயில்ல மில்லு வரங்காட்டி பரவாயில்ல எல்லாத்துக்கும் தறி ஓடுது வேலை செய்யுமா அந்த படுதா முடியாதே ஏதோ ஒருத்தங்க உட்காந்துருக்குறாங்க முடியிலலாம் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்கோ